ஸோ இங்கே வந்து தருமபுரி மாவட்டத்தில் சுற்றுலா தலமாக எது பார்க்கப்படுது அப்படினா இங்கே வந்து ஒக்கேனக்கல் அப்படின்ற ஒரு ஃபால்ஸ் இருக்குது அந்த ஃபால்ஸில் தான் பீப்பிள்ஸ்லாம் வீக்கெண்ட்லியோ லீவ்லியோ இல்லை ஒரு பண்டிகைலியோ அந்த மாதிரி போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவாங்க அதுவும் இல்லாமல் சில கோயில்களெலாம் இருக்குது அது வந்து வழி வழியாக கலாச்சாரமாக பின்பற்றிட்டு வராங்க அதாவது இப்போ என்னென்னால் பெருமாள் கோயிலிருக்கு சிவன் கோயிலிருக்கு அந்த மாதிரி தலங்களுக்குலாம் போயிட்டு கடவுளை வழிபட்டுட்டு வருவாங்க ஸோ இந்த மாதிரிதான் அவங்க வந்து சுற்றுலா தலங்கள் அப்புறம் இதுக்கான கலாச்சாரம் இதல்லாம் வந்து முக்கியமாக கருதி வந்து அந்த காலத்துலிருந்து அப்படே ஃபாலோ பண்ணிகிட்டு வராங்க இது உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு தேங்க் யூ